ஃபோட்டோ எடுப்பது ஆடம்பரமா அத்தியாவசியமான்னு பார்க்கக்குள்ள இப்போது பார்க்கறப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆடம்பரமாக தான் தோணுது ஒரு காலத்தில் வந்து பார்த்த ஒரு அத்தியாவசியமாக தான் இருந்தது ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஃபோட்டோன்னாலே கருப்புக் கலர் அதாவது கருப்பு வெள்ளை சேர்ந்தது மட்டும் தான் அந்தக் காலத்தில் இருக்கக்கூடிய வீடியோவாக இருந்தாலும் சரி கேமராவாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்தக் காலத்து மக்களுக்கு வந்து அப்படி தான் இருந்தது அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ அதாவது மெமரீஸ் அவங்க வந்து இன்னைக்கு அவங்க ஒரு இளம் வயதில் இருக்கறப்போ ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதுக்கு குறிப்பிட்ட முன்னே காலத்தில் எல்லாமே வந்து நம்மக்கிட்டே ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான எந்த ஒரு சாதனங்களும் இல்லாமல் இருந்துச்சு கேமரா இல்லாமல் இருந்தது அதனால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில மூலிகைகளை வெச்சு அவுங்கவங்களுடைய ஓவியங்களை வரைஞ்சுப்பாங்க ஸோ அன்றைக்கு அப்படி இருந்தது அது நாளடைவில் நாளடைவு போகும் போது ஃபோட்டோ வீடியோ கேமரா கண்டுபிடித்தும் கேமராவுமே கருப்பு அண்டு வெள்ளை இது ரெண்டு மட்டும் தான் இருந்தது அந்தக் காலகட்டத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க நாளைய சூல்நிலைக்கு அவங்க இறந்து போனால் அவங்களுடைய ஃபோட்டோவை நம்ம ஒரு ஞாபகார்த்தமாக வை வெச்சிக்கறதுக்காக அப்படி ஒரு சூல்நிலைகள் தான் இருந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பத்துக்கிட்டே தான் நமக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸஸ் ஸ்மார்ட்ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இப்போ கேமரா வரைக்கும் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிகள் எடுத்துக் கொண்டாலுமே இப்போ நம்மளாக எங்கே சுற்றினாலும் ஒரு கேமரா தூக்கிட்டு போகிறோம் ஒரு டேம் போனால் கேமரா தூக்கிட்டு போகிறோம் ஒரு படத்துக்கு போனால் ஒரு கேமரா தூக்கிட்டு போகிறோம் எங்கே போனாலும் நம்ம அது தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை அப்படியே பல பக்கம் திருமணத்தில் எல்லாமே பார்த்தீங்கனா கேமரா தான் வீடியோ தான் ஃபோட்டோஃகிராபி தான் அங்கெல்லாம் பார்த்தீங்கனா இப்போ நடன நிகழ்ச்சியே நடக்குது ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குது நம்ம பார்த்துக்கிட்டீங்கனா அதுபோல் இப்போ வரக்கூடிய காலத்தில் எல்லாமே வந்து அத்தியாவசியம் தாண்டி ஆடம்பரமாக போய்டுச்சு ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ இப்போ ஆடம்பரமாக போய்டுச்சு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அங்கே வரக்கூடிய ம ம ம மனிதருக்கு சாப்பாடு செலவை விட ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு செய்யக் கூடிய செலவு அதிகம் இந்தக் காலத்தில் அதை வந்து ஆடம்பரமாக தான் நம்ம நினைக்கணும் ஆடம்பரமாக தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அத்தியாவசியமாக பார்க்கல அத்தியாவசியத்தையும் தாண்டி ஆடம்பரத்தையும் தாண்டி ரொம்ப அதிகமாக போய்ட்டாங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குப் போய்ட்டாங்க அதனால் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஆடம்பரமாக தான் இருக்குது இந்தக் காலத்தில் அத்தியாவசியமாக இல்லை அத்தியாவசியமாக இருந்தது வந்து அந்தக் காலம் ஆடம்பரமாக ஆனது இந்தக் காலம் அவ்வளவு தான் இது தான் இதுக்கான வித்தியாசங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கான நினைக்கிறதுக்கான கா நினைக்கிறதுக்கான காரணம் அது தான் இப்போ வந்து ஆடம்பரமாக நினைக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன செலவானாலும் அந்தத் திருவிழாவின் போது நிறைய ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிறது அவ்வளவு தான் அது தான் ஆடம்பரமாக நினைக்கிறதுக்கான ஒரு காரணமாக அமையுது